எனக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் செடி வெச் பூச்செடியெல்லாம் வெக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் குண்டு குண்டு மல்லி குண்டு மல்லி கனகாமரம் அப்புறம் ஜாதி மல்லி சாமந்திப்பூ எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய செடி இருக்குது நம்ம வந்து ஒரு செடி வச்சுட்டு அது எப்போ வளரும் எப்போ வளரும்னு பார்த்துட்ருப்போம் அது ஒரு செடி வந்துச்சுனாலும் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அய்யா நம்ம வைச்ச செடி வந்துருச்சே அப்படி சொல்லிட்டு அப்புறம் இப்ப குண்டு மல்லி செடி வச்சு அது ரொம்ப நாள் பூவைக்காது நம்ம அப்படியே எதிர்பார்த்துட்டே இருப்போம் எப்படா பூ வைக்கும் பூ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோனால் நல்ல அது வந்து ஒரு பூ வச்சுருச்சி அப்படினாலே நமக்கு அது ஒரு பூ வச்சிருச்சு அப்படினாலே நமக்கது சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம பூ அதுமாரி செடியில் இருந்தால் வந்து நமக்கு பறிக்கணும்னே தோணாது அது செடியிலேயே இருக்கட்டும் அப்போதான் அழகாக இருக்கும் அப்படின்லாம் தோணும் அதுமாரி குண்டு மல்லி ச செம்பருத்தி பூ மல்லிகை பூ கனகாமரம் ஜாதி மல்லி ரோ ரோஜா செடியெலாம் நா ரோஜா செடியெலாம் தோட்டத்தில் வைச்சா எப்படா நம்ம பூ பூக்கும் பூ பூக்கும்னு பார்த்துட்டே இருப்போம் அது பூத்துருச்சு அப்படின்னா ஐயோ பறிச்சிச்சு ஆனால் ஆனால் நமக்கு பூத்துருச்சு அப்படின்னா பறிக்கவே மனது வராது அது செடியிலியே இருக்கட்டும் அப்படின்னு நம்ப நினைப்போம்